ஹலோ ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேருங்களா நான் என்னுடைய நேம் ஜெய லக்ஷ்மி லாஸ்ட் வீக் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் செட் சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த சேரீ எங்களுக்கு கிடச்சிருச்சி ஆனால் அதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தமாதிரி நல்ல குவாலிட்டி இல்லை ஒரு சேரீ வந்து டேமேஜ்ஜாக இருக்குது இன்னொரு சேரீ கலர் ச்சேஞ் ஆகி வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் ரிட்டன் பண்ணிட்டு எங்களுக்கு அமௌண்ட ரீஃபண்ட் பண்ணிடுங்க சார்